ஏன் சார் நீங்கள் மேஸ்திரியா கவுண்டர் பேசுகிறேன் இது புதுசாக வந்து வீடு கட்ட வேணும் அதில் வந்து லெட்டின் பாத்ரூம்பு ஆ எல்லாம் அட்டாச் வேணும் தனியாக வெளியே இருக்கணும் ஆமாம் ஒரு ஒம்போது சதுரம் எந்த இடத்துல போதும் போதும்ங்க அது என்ன எஸ்டிமேஷன் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்களா

சரி சரி நீங்கள் அதேமாதிரி பண்ணுங்கள் நல்லா தெளிவாக இருக்கணும் ஆமாம் நல்லா பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்னு வந்து பழைய வீடு பழைய வீட்டை ஆல்ட்ரெஸ் பண்ணணும் ஆல்ட்ரெஸ் பண்ணணும் ஆமாம் மொசைக் கல் போட்டு டைல்ஸ் எல்லாம் ஒட்டி பூரா பெயிண்ட் அடித்து ஆல்ட்ரெஸ் பண்ணணும் அதுக்கு என்ன எஸ்டிமேட் ஆகும்னு மட்டும் சொல்லுங்கள் இல்லைங்க ஓட்டு வீடு ஆ கருங்கல் செவருங்க ஆமாம் அதுக்கு என்ன எஸ்டிமேட் வரும்னு மட்டும் சொல்லுங்கள் ஆ போட்டுருங்க போட்டுருங்க அதேமாதிரி போடுங்கள் போட்டுருங்க அட்டாச் பாத்ரூம் தேவை

அப்பறோம் சமையல்கட்டில் வந்து ஆர்ச் மாதிரி இருக்கணும் நிலைக்காலு வந்து ம் கண்ணாடி கதவு நீட்டாக இருக்கணும் நிலைக்காலு ஆமாம் தேக்கா இப்போ ஆமாம் ஆமாம் ஆ கண்ணாடி கதவு நீட்டாக இருக்கணும் பர்மா தேக்கு போட்டு நல்ல ஜம்முன்னு இருக்கணும் ஆள் வந்தால் உள்ளுக்குள்ளே வந்தால் பார்த்தா கண்ணாடி பளிச்சுன்னு இருக்கணும்

சரி நேரில் வந்து பார்த்துட்டு பேசிக்கலாம்ங்க

அது நான் சொல்கிறேங்க நேரில் வந்து பார்த்துட்டு பேசிக்கலாம் ஓகே வணக்கம்